பால் பண்ணைங்களா பால் பண் நாங்கள் கடை வைக்கலான்னு இருக்கோங்க உங்கள் கடையில் பன்னீர் நெய் பால் பவுட்ரு இதெல்லாம் கிடைக்குங்களா ஆ தயிர் பால் எல்லாம் தேவைப்படும்

சரிப்பா எங்களுக்கு பா பா நெய் பத்து பத்து லிட்ரு வேணும் பால் பவுட்ரு பத்து கிலோ வேணும் பசு மாட்டு நெய்யே கொடுங்க ம் வெண்ணய் கிடைக்குமாப்பா ம் எங்களுக்கு ஒரு வாரம் சென்டு கடை வைக்கப் போகிறோம் அதனால் இப்பவே ஆட்ரு போடலான்னு போடுறோம்

நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்திலப்பா அதுதான் எல்லாத்திலையும் பத்து பத்து கிலோ தேவைப்படும்ப்பா எங்களுக்கு நெய் பால் பவுட்ரு வெண்ணய் பால் தயிர் எல்லாமே ஆமாம் ஆ ரெகுலராக வாங்குவோம்ப்பா ஆ சரிப்பா ரெ சரிப்பா ரேட் மட்டும் கொஞ்சம் பார்த்துக் கொடுங்க ஆ சரிப்பா சரிங்க நீங்கள் ஆட்ரு போட்டிருவீங்கள எடுத்து வந்து கொடுத்துடுவீங்களா ஆட்ரு போட்டா எடுத்து வந்து கொடுத்துடுவீங்களா

ஆ சரிங்க சரிங்க ஆ சரிங்க